ஒரு ரெசிபி நான் செய்யறேன் அப்படீன்னா இப்போ எனக்கு வந்து வாத்து கறி குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குழம்பு நான் செய்யறேன் அப்படீன்னா அந்த குழப்பு செய்யும்போது நான் எனக்கு பிடிச்சமாரி செய்யறேன் அப்படிங்கிறத விட இப்போ எனக்கு எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் செய்யும்போது அதை வந்து நானு மாற்றுவேன் இந்தமாதிரி செய்யணுமா இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமான்னு கேட்டு அதை ஒவ்வொரு நிமிஷமும் சிந்திச்சு அந்த அந்த குழம்பு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு அவங்களுக்கு எப்படி பிடிக்கும் நான் வந்து தண்ணி கம்மியாக தண்ணி கம்மியாக விட்டு கிரேவி மாதிரி வைக்கிறேன் அப்படீன்னா இல்லை எனக்கு தண்ணி மாதிரிதான் வைக்கணும் அப்படினு அவங்க சொன்னாங்கன்னா தண்ணி மாதிரி கொஞ்சம் தேங்காய் இந்தமாதிரிலான் அரைச்சு ஊற்றி தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றி வைப்பேன் ஆனால் நான் வந்து தேங்காய் அந்தமாதிரி தேங்காய் உப்பெல்லாம் கம்மியாக போட்டு இந்தமாதிரி சேர்த்து கொஞ்சம் கிரேவி மாதிரி நான் வந்து செய்வேன் ஆனால் அவங்களுக்கு வந்து தண்ணி மாதிரிதான் பிடிக்கும் அப்படீன்னா தண்ணி மாதிரி நல்லா தண்ணி உண்டுன்னு ஊற்றி நல்ல தேங்காய் அரைச்சி ஊற்றி லைட்டாக உப்பு சுகர் எல்லாமே போட்டுக்கிட்டு எல்லாமே போட்டு கொஞ்சம் கொஞ்ச தண்ணி மாதிரி திக்னஸ்ஸாவும் வைப்பேன் கொஞ்சம் அவங்க வந்து காரம் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படீன்னா நான் வந்து காரம் காரம் வந்து நான் வந்து நல்லா சேர்த்துக்குவேன் அவங்க வந்து காரம் அப்படி சேர்த்துக்க மாட்டாங்க அப்படீன்னா நான் வந்து அந்த காரத்தை கம்மி பண்ணி அவங்களுக்கு ஏத்தமாதிரி அந்த ரெசிபியை வந்து நான் வச்சு கொடுப்பேன் அந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கறத விட அவங்களுக்கு பிடிச்சமாரி கொஞ்ச டேஸ்டியாக கொஞ்ச காரம் எல்லாமே உண்டுன்னு சேர்த்து எல்லாம் பண்ணிக்கொடுப்பேன்